நான் இருக்கக்கூடிய பகுதியே பார்த்திங்கன்னா கோயில்கள் நிறைய சூழ்ந்த ஒரு பகுதி தான் திருவாரூர் மாவட்டம் இங்கே கோயில்களுக்கு பஞ்சமே கிடையாது பக்கத்தில்தான் கோயில் நகரமான கும்பகோணம் கூட இருக்கு இங்கே வந்து எப்படின்னா நிறைய கோயில்கள் அது தான் இதனுடைய சிறப்புனே சொல்லலாம் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க இந்த டூரிஸ்ட் சுற்றி பார்க்க வரும்போது சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க உங்களை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுக்கூட அடிக்கடி சொல்லுவாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர் பெரியக்கோயில் முதலில் திருவாரூர் பெரியக்கோயிலில் வந்து மனுநீதி சோழன்கிட்ட வந்து தன்னுடைய பசுங்கன்றை கொன்றத்துக்காக வழக்கு தொடர்ந்த ஒரு பசுமாட்டினுடைய கதையை மையப்படுத்தினதுதான் திருவாரூர் அப்படின்னு சொல்லாம் திருவாரூர் கோயில் நடுவில் கூட அந்த மனுநீதி சோழனுடைய அந்த மணி இருக்கும் அந்த வழக்குரைத்த மணி வந்து அங்கே இருக்கும் அது மட்டும் இல்லாம கோவிலே வந்து மிகப்பெரிய கோவில் மிகப்பெரிய கோவில்னா அஞ்சு வேலி நிலம் கோயிலே ஒரு அஞ்சு வேலின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னடி இருக்கக்கூடிய குளம் குளமும் அது தனியாக ஒரு அஞ்சு வேலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல நான் கேட் இருக்கேன் இதில் மிகச்சிறப்பு என்னன்னா ஆழித்தேர் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் அப்படின்னு பெருமைக்கொண்ட ஒரு தேர் வந்து திருவாரூர் தேர் தான் சொல்லுவாங்க ஆழித்தேரில் வந்து திரு தியாகராஜர் அசஞ்சு அசஞ்சு வரதை பார்க்க கண்கோடி வேண்டும் சொல்லுவாங்க அடிக்கடி நிறைய பழமொழியில் கூட கேள்விப்பட் இருக்கோம் திருவாரூர் தேர் அழகு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேர் உற்சவமே பார்த்தோன்னா வெள்ளோட்டம் ஒரு நாள் விடுவாங்க கடைசியாக தேரோட்டம் ஒரு நாள் விடுவாங்க அந்த நாட்கள் முழுக்க அங்க திருவிழா கோலமாகதான் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே அங்கேர்ந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா இப்போ நான் இருக்கிற ஊரே சொல்லிவிட்டு பார்த்தா மாங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்திங்னா ஒரு மஹாகாலநாதர் சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்கு இந்த கோயில்லையும் வந்து நிறைய வரலாற்று சிறப்புகள் இருக்கு காலன் அதாவது எமனே வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்லுவாங்க இங்கே உள்ள அம்பாள் பார்த்திங்க அப்படீனா ஒரு பெண் அதாவது ஒரு பெண் சராசரி ஒரு நால்ரை அடியிலேர்ந்து அஞ்சு அடிக்குள்ளே இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த உயரத்துக்கு உள்ள அம்பாள் இந்த கோயிலில் நின்ற கோலத்தில் இருப்பாங்க அம்பாள்க்கு ஒரு புடவ சாற்றி அம்பாளை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஒரு பெண் நிற்கிற மாதிரிதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோமுனா இந்த கோவிலில் உள்ள குருபகவான் சொல்லலாம் தட்சணாமூர்த்தி சொல்லலாம் தட்சணாமூர்த்தி பார்த்திங்க அப்படீனா மூன்று அடிக்குள்ளே ஒரு தட்சிணாமூர்த்தி வந்து இந்தக்கோயிலில் தான் இருக்காங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச சில விஷயங்களில் பார்த்துருக்கேன் என்ன சொல்லி இருக்காங்கனா இந்தமாதிரி மூன்று அடிக்கு உள்ள தட்சிணாமூர்த்தி சிலை வந்து இரண்டே கோயில்களில் தான் இருக்கு அது ஏற்கனே இன்னொரு ஊரில் இருக்கு அந்த கோயிலில் உள்ள அந்த தட்சிணாமுர்த்தி சிலைக்கூட சிவப்பு நிறத்தில் இருக்குமாம் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சிலை அப்படின்னு பார்த்தோம்னா அது இங்கே மட்டும்தான் அப்படின் நான் கேள்விப்பட்டியிருக்கேன் அப்படியே கொஞ்ச தூரம் பக்கத்தில் போனோமுன்னா திருப்பாம்பரம் அதாவது ராகு கேது ஸ்தலம்ன்னு சொல்லுவாங்க ராகுவும் கேதுவும் ஒன்னாக ஒரே உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின் சொல்லிட்டு அந்த கோவில் சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு வந்து இங்கே பரிகாரம் செய்யறதை பார்த்துருக்கேன் அதுமட்டும் இல்லாம அதோட அந்த கோவிலில் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா திருமணம் திருமணத்தடை உள்ளவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துவிட்டு இங்கே வந்து நிறைய பரிகாரங்கள் பண்ணுறாங்க அதன் மூலியமாக அவங்களுக்கு நல்ல நற்பலன்களும் கிடைக்கிறது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம் அப்படீனா திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரத்தில் வந்து ராகுஸ்தலம் திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலம் அங்கே கூட ஒரு மரகத லிங்கம் இருக்கு அப்படின்னு எங்கள் பாட்டிலாம் சொல்ல நான் கேட் இருக்கேன் அந்த கோவிலில் கூட அது உண்மையா பொய்யான்னு தெரியல நான் இது வரைக்கும் கண்ணால் பார்த்ததில்ல அங்கே பால் ஊற்றி அங்கே ஒரு ஸ்வாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தா அது நீல நிறத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட் இருக்கேன் ஆனா அது சரியாக எனக்கு தெரியல இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்த்தோம்னா கும்பேஸ்வரர் ஆலயம் கொண்ட கும்பகோணம் கோயில் நகரமான கும்பகோணம் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேயிர்ந்து ஒரு ஒன்னேகால் கிலோ ஒன்னேகால் மணி நேர தூரத்தில் தான் இருக்கு அதாவது அந்த கோவில் நகரம் சொன்னாலே தெரியும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் அது அதுமட்டுமில்லாம அதுக்கு பக்கத்துலையே என்ன இருக்குன்னா மகாமக குளம் மகாமகம் என்றாலே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக அதாவது மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளுல வந்து அந்த சிறப்பான தீர்த்தவாரி அங்கே நடக்கும் அது வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மிக விமர்சையாக செய்வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கேயிர்ந்து இன்னும் கொஞ்ச தூரம் தாண்டி போனோம் அப்படின் பார்த்திங்கனா பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் கோயில் அதுவும் சிவன் சிவன் கோயில் தான் நான் அந்த கோவில்க்கு அதிகமாக போனது போகாதது அல்ல எனக்கு அதைப்பத்தின சில விவரங்கள் எனக்கு சரியாக தெரிய வரலை அதுமட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளிப்போனா பட்டிஸ்வரம் பட்டிஸ்வரத்தில் துர்க்கை அம்மன் கோயில் துர்க்கை அம்மன் கோவில் அப்படின் சொன்னாலே துர்க்கை என்றாலே தெரியும் வெற்றிக்கு அதிபதி அப்படின் சொல்லுவாங்க ஸோ அந்த கோயிலில் போனாலே வெற்றி கிடைக்கும்ன்னு நிறையப்பேர் சொல்ல நான் கேட் இருக்கேன் அதுமட்டும் இல்லாம அந்த கோவிலில் வந்துவிட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து மிகச்சிறப்பு வாய்ந்த அது துர்க்கை அம்மன் சிலை இருக்கும் அந்த துர்க்கையை பார்த்தாலே நம்மலாம் வணங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படின் சொல்லிட்டு தோணும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா தஞ்சாவூர் பெரியக்கோயில் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் அப்படின் சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ராஜராஜ சோழன் கட்டினது ஆயிரத்து பத்துலேயே அதாவது புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்றை நியூட்டன் கண்டுப்பிடிக்கிறத்துக்கு முன்னாடியே புவி ஈர்ப்பு விசையை மட்டுமே மையமாகப்படுத்தி மையப்படுத்தி கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின் சொல்லான்னா அது நம்ம பெருவுடையார் கோவில் அப்படின் சொல்லிட்டு சொல்லாம் அதாவது அந்த காலத்துலையே கருங்கல் பயன்படுத்தி கட்டப்பட்ட கோவில் அந்த கோபுரம் ஒரே கருங்கல்லால் ஆனது அப்படின் சொல்லிட்டு சொல்லுவாங்க நாங்ககூட நிறைய தடவை வியப்படஞ்சு பார்த்துருக்கேன் அதாவது இப்பையாவது க்ரேன் அப்படின் சொல்லிட்டு நமக்கு நிறைய டெக்னாலஜி டெவலப்மென்ட் இருக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் உபயோகமாக இருக்கு ஆனா அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மென்ட்டும் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு மனிதன் எப்படி வந்துவிட்டு இந்த கோயிலை கட்டிருப்பார் அப்படின்ட்டு இன்னமும் யோசிச்சி இருக்கேன் நிறையப்பேர் சொல்லக்கூட கேள்விப்பட் இருக்கேன் அங்கே எதோ ஒரு ஊர்லேர்ந்து கூட அந்த யானை ஏறி அந்த கல்லை தூக்கிகிட்டு போறத்துக்கு கூட அந்த சாரம்லாம் அமைச்சிருந்ததாக நிறைய பேர் சொல்லக்கேட் இருகேன் அது உண்மையிலையே ரொம்ப ஆச்சிரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அதாவது எந்த வித ஒட்டுப்பொளும் இல்லாமல் கருங்கல்லை தூக்கி வச்சு அவரே கட்டிருக்குறார் அதுவும் இல்லாம இந்த கோயிலோட அமைப்பிலே கேள்விப்பட் இருக்கேன் உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அதை மையப்படுத்தி தான் அதோடைய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிக் கேட் இருக்கேன் அதுவும் இல்லாம அந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய நந்தி ஒன்று இருக்கு அந்த நந்தி என்ன அப்படின் சொல்லி பார்த்தோம்னா அந்த நந்தியை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட் இருக்கேன் அது சின்னதாக இருந்ததாகவும் கொஞ்ச கொஞ்சமாக வளர்ந்ததாகவும் சின்னப்பிள்ளையில் சொல்லி கேள்விப்பட் இருக்கேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு சரியாக தெரிய வரலை ஆனால் அந்த நந்தி பார்த்தா நல்லா உயரமாக இருக்கும் ஒவ்வொரு பிரதோஷ விழா அன்னைக்கு அந்த அபிஷேகம் நடக்கும்போது அந்த நந்தியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அதேமாதிரியே அந்த சிவலிங்கமாகட்டும் அல்ல அந்த உயரத்திற்கு கோபுரமே நூத்தி தொண்ணூறு அடிக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட் இருக்கேன் அந்த விமர்சையாக நடக்கக்கூடிய சதைய விழா சதைய விழா பொன்னியின் செல்வன் படத்தில்கூட அதை பற்றின நிறைய விஷயங்கள் காமிச்சி இருக்க இப்போ உள்ள பொன்னியின் செல்வன் விட பழையக்காலத்தில் சிவாஜி நடித்து எடுக்கப்பட்ட ராஜராஜ சோழன் படம் அதை பார்க்கும்போது அந்த கோவில் வடிவமைக்க கூடிய சீன் எல்லாம் அதில் நிறைய வரும் உண்மையிலயே அதில் வரக்கூடிய அந்த ராஜராஜ சோழன் அறிமுகக்காட்சி அவ்வளோ அருமையாக இருக்கும் அதாவது ஒரு சிற்பி சில செதுக்கிக்கிட்டே இருப்பார் அப்போ அவருக்கு வந்து தாகம் எடுக்கும்போது அந்த தண்ணி கொண்டு வந்து ராஜராஜ சோழன் கொடுக்கறதா ஒரு ஒரு காட்சி ஒன்று எடுத்து இருப்பாங்க உண்மையிலயே மிக அருமையாக இருக்கும் உண்மையிலயே ஒரு சிறந்த ஊரில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்குற பெருமை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு எதனால அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றி கோயில்கள் இந்த பக்கம் இங்கே நாங்கள் இருக்க ஊர்லேயிர்ந்து ஒரு அரைமண் நேரத்தில் போனால் மயிலாடுதுறை மயூரநாதர் ஸ்சுவாமி திருக்கோயில் சொல்லுவாங்க அதுவும் இல்லாம திருவென்காடு புதன் குரிய கோவில் பக்கத்துலயே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நோய்கள் அதிகமாக உள்ளவங்க வைத்தியம் செய்யும் நாதன் வைத்தீஸ்வரன் அப்படின் சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கே போனாலே அந்த குளத்தில் குளிச்சாலே எந்தவியாதியாக இருந்தாலும் சரியாயிவிடும் அப்படின் சொல்லிட்டுலாம் கேள்விப்பட் இருக்கேன் அதற்கான மருந்துக்கூட அங்கே தையல்நாயகி அம்பாள் சன்னதியில கொடுக்கறமாரி கேள்விப்பட் இருக்கேன் அது வந்து நவக்கிரக கோயிகளில் ஒன்றாகவும் விளங்குது அங்கேதான் அங்காரகன் அதாவது செவ்வாய் அங்கே வந்து இருந்து அருள்பாலிக்கிறார் அப்படின் சொல்லிட்டு கேள்விப்பட் இருக்கேன் அதுவும் இல்லாம நாங்கள் இருக்க ஊர்லேயிர்ந்து கிழக்கே போனோம் அப்படின்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் அங்கே வந்து தர்பானேஸ்வரர் அப்படிங்குற சிவன் கோயிலில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய சனிபகவான் சன்னதி அங்கேதான் இருக்கு ஸோ நிறைய பேர் சனிப்பெயர்ச்சி நேரங்களில் பார்த்திங்கனா லட்சக்கணக்கான கூட்டங்கள் வரக்கூடிய ஒரு இடமா கூட அது திகழ்ந்துட் இருக்கு அங்கேயிர்ந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம் அப்படின்னா காரைக்கால் காரைக்காலில் ஏற்படக்கூடிய மாங்கனி திருவிழா உலக விமர்சையான ஒரு விஷியம் என்னது இது புதுசாக இருக்கு மாங்கனியை வச்சு என்ன திருவிழா அப்படின் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை ஒரு சாதாரண ஒரு அம்மையார் புனிதவதின்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த இந்த காரைக்கால் அம்மையார் உடைய கதையின் கூட சொல்லலாம் புனிதவதின்னு ஒரு அம்மையார் அவங்க சின்ன வயசுலர்ந்தே ஒரு சிவன் பக்தி அதிகமாக உள்ள ஒரு பெண்மணியாக இருந்து வளர்ந்துட்டு வராங்க அதேமாதிரியே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிவ பக்தரையே அவங்க என்ன பண்ணுறாங்க திருமணம் செஞ்சிக்கொடுக்குறாங்க அவங்க வந்து செட்டியார் வம்ச குலத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க ஸோ ஒரு நாள் அவர் வந்து கடையில் செட்டியார் வந்துவிட்டு அங்கே அப்படிதான் சொல்லுவோம் நாங்கள் அதை சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு செட்டியார் வந்துவிட்டு என்ன பண்ணுறார் கடைப்போட்டு அங்கே பொருட்கள் விற்பனை செய்துக்கொண்டிருக்கும்போது ஒரு ஒருத்தவர் வந்து என்ன சொல்றார் இரண்டு பழங்கள் கொடுத்து இந்த பழங்கள் வந்து மிக அதியசமான ஒரு பழம் இதனுடைய ருசி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் சுவைச்சி பாருங்கள் அப்படின் சொல்லிட்டு கொடுத்துட்டு வராங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வேலை ஆள்கிட்ட வந்து இதை கொடுத்து இதை கொண்ட்டு போய் நீ வந்து வீட்டில் கொடுத்துவிடு அப்படின் சொன்னோன்னே அவரும் கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்றாரு அந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவபெருமான் திருவிளையாடல்களுக் எல்லாமே மிக சிறந்த ஒரு ஆள் யார்ன்னு சொன்னா அது நம்ம சிவபெருமான் தான் எவ்வளோ சோதிக்க முடியுமோ தன்னுடைய பக்தர்களை அவ்வளோவு சோதிப்பார் அதேமாரி என்ன பண்ணார் அப்படின் பார்த்துட்டா அவரே என்ன பண்ணுறாரு பிச்சாண்டவர் வேடம் அதாவது ஒரு பிச்சைக்காரன் உருவம் கொண்டு என்ன பண்ணுறாரு புனிதவதி அம்மையார் வீட்டுக்கு போறார் புனிதவதி அம்மையார் வீட்டுக்கு போயிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்தமாதிரி கேட்குறாரு எனக்கு வந்துவிட்டு மிகவும் பசியாக உள்ளது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு நான் இன்னும் சமையலே முடிக்கல வீட்டில் வந்து தயிர்தான் இருக்கு அப்படின் சொல்லிட்டு கொஞ்சம் தயிர்சாதம் கொடுத்து அதற்கு உணவுக்காக பதிலாக என்ன கொடுக்குறாங்க ஒரு பழத்தை கட் பண்ணி கொண்ட்டு வந்து கொடுக்குறாங்க அதையும் அவர் சாப்பிடுட்டு வாழ்த்திவிட்டு போறார் போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா புனிதவதி அம்மையாருடைய கணவர் சாப்பிட வீட்டுக்கு வரார் சாப்பிட வீட்டுக்கு வரும்போது பார்த்தா என்ன பண்ணுறாங்க அப்படின் பார்த்தா சாப்பிட உணவு கேட்குறாங்க கொண்ட்டு வந்து அதே மாம்பழத்தை கொடுக்குறாங்க இந்த மாம்பழம் மிக அருமையாக உள்ளது நீ வந்துவிட்டு எனக்கு இன்னொரு மாம்பழம் இருந்துச்சுல்ல அதையும் எடுத்துகிட்டு வா எனக்கு ரொம்ப பசிக்கிது அப்படின் சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க போயிவிட்டு வீட்டில் இருந்த பழம் பார்த்தா அதான் எடுத்து பிச்சாரடனாரா இந்த சிவபெருமான் சாப்பிட்டு போயிட்டார் இல்லையா என்ன பண்ணுறதுனு தெரியாம கடவுள்கிட்ட போய் முறையிட்றாங்க நான் வந்து அவ்வளோ சிவபக்தி உடையவர் என்னுடைய கணவர் என்கிட்ட ஒரு பொருள கேட்கும்போது நான் எப்படி அதை இல்லைன்னு ஏ வாயால் அதை சொல்ல முடியும் அது வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயோம் அப்படின் சொல்லிட்டு அழறாங்க உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு அவங்க கையில ஒரு பழத்தை கொடுத்துட்றாரு பழத்தை கொடுத்தோனையே கொண்ட்ரு வந்து தன்னுடைய கணவருக்கு வச்சுடறாங்க சாப்பிட்ட கணவருக்கு ஒரு சந்தேகம் ரெண்டுமே ஒரே மரத்தில் பறித்த பழம்ன்னு அவர் சொன்னார் ஆனால் அந்த பழத்தை விட இந்தப்பழம் இவ்வளவு ருசியாக உள்ளதே எப்படின் சொல்லிட்டு வற்புறுத்தி கேட்கும்போது கணவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அவங்க சொல்லுறாங்க உடனே இவர் இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின் சொல்லிட்டு கேட்கும்போது போயிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின் பார்த்தா திரும்ப எனக்கு நேராக நீ சாமிகிட்ட வந்து போய் மறுபடியும் நீ வந்து முறையிடு கையில பழம் வருதா பார்ப்போன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு செக் பண்ண அழைச்சிகிட்டு போறார் அங்கே போயிவிட்டு பார்த்தா அதேமாதிரியே போய் கேட்டஉடனே போய் கையில் பழம் வந்துருது உடனே இவருக்கு மனசு வருத்தமாக போயிவிட்டு இவ்வளோ தெய்வாம்சம் நிறைந்த ஒரு ஒரு பெண் கூட நம்ம என்ன பண்ணிட் இருக்கோம் இத்தனை நாள் வாழ்ந்துட் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின் பார்த்தோம்னா போயிவிட்டு தன்னுடைய ஊரை விட்டு வெளிள போயிட்றார் அங்கே போய் இன்னொரு திருமணம் செய்துக்கொண்டு அங்கே ஒரு குழந்த ஒரு குழந்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்துட்ருக்கார் இவங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க தங்களுடைய சொந்தகாரங்களுடைய புஷ்பப்பல்லாக்கில் ஏறிபோயிவிட்டு அங்கே போயிவிட்டு கணவர்கிட்ட முறையிட்றாங்க அவர் தாயே அப்படின் சொல்லிட்டு என்ன பண்ணிட்றார் மனைவியின் காலில் விழுந்துட்றார் என்னுடைய கணவரே என் காலில் விழுந்து விட்டாருன்னும்போது இதுக்கப்புறம் நான் வாழ்றத்துக்கான அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா தன்னுடைய அங்கங்கள் அனைத்தையும் உதிர்த்துவிட்டு என்ன பண்ணுறங்க அவங்க நடந்து சிவனை நோக்கி பேயுருவம் கொண்டு சிவனை நோக்கி கைலாசனாத்தை நோக்கி நடந்து போயிகிட்டே இருக்காங்க போற வழியிலையும் ஒரு சோதனை கொடுக்குறாரு கால் வைக்கும் இடமெங்கும் என்ன பண்ணிட்றார் சிவலிங்கத்தை உருவாக்கிட்றார் உடனே என் காலால் உன்னை தொடமுடியாது அப்படின் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தலைகீழே கையை கீழே வச்சு காலை மேலே வச்சு நடந்து போய் சிவனை அடையிறாங்க அப்போதான் சிவனே அவங்களை வந்து அம்மையே அப்படின் சொல்லிட்டு அழைத்ததால்தான் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாங்கனி திருவிழா வந்து அவ்வளோ விமர்சையாக நடக்கும் இப்போ நான் சொன்னமாதிரியே முதல் திருமணம் செட்டியார் கடை போடுறது அதுக்கப்புறம் பிச்சாரதனார் ஊர்வலம் பிசாநாதனார் ஊர்வலத்துக்கு முத நாள் பார்த்தா வெள்ளைசாத்தின்னு ஒன்று பண்ணுவாங்க அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா முழுக்க முழுக்க வெள்ளையால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிவபெருமானை நம்ம பாக்கலாம் அங்கே அதுவும் இல்லாம இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படீனா இரண்டாம் திருமணம் புஷ்பப்பல்லாக்கு வைபோகம் இதெல்லாம் முடிச்சு கடைசியாக அங்கம் உதிர்த்து மாங்கனி திருவிழா மாம்பழம் இரைத்து சாயங்காலம் அமுதப்படையல் முடிச்சு கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா அங்கம் உதிர்த்தல்ன்னு சொல்லுவாங்க வெட்டிவேர் வச்சு பேயுருவம் செஞ்சு அந்த சாமியை வழிப்பட்டு மகிழ்வாங்க இதான் எங்கள் ஊரில் அருகில் உள்ள சிறப்புகள்